சுற்றுலா தலங்களுக்குலாம் போறத்துக்கு எனக்கு நிறையா ஃப்ரெண்டுங்கள் இருக்கிறாங்க ஏன்னால் நான் ஆல் இண்டியா ஆர்மியில் சர்வீஸ் பண்ணிணதுனால எல்லா எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒரு ஆள் இருப்பாங்க அவங்க எல்லோருமே எனக்கு ஃப்ரெண்டுகள் இருக்கிறாங்க இப்போ நான் சர்வீஸ் முடிச்சிட்டு ரிட்டையர்ட்டாகி வந்த பின்னாடி கூட சுற்றுலா போறதுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ராஜஸ்தான்லேருந்து போய்ட்டு நாலு பேரு கூப்ட்டுன்னு வந்து தமிழ்நாட்டுல இந்த கன்னியாகுமரி காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் எல்லா கோயிலும் காட்டிவிட்டு அவனை அனுப்பி விட்டேங்க மறுபடியும் நம்பளை எல்லாம் அந்த பசங்க கூப்புடறாங்க ராஜஸ்தானுக்கு கோவாக்கு கூப்புட்றாங்க கேஷ்மீருக்கு என் ஃப்ரெண்டுங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ கூட ராஜஸ்தானுக்கு ஒருமுறை போய்விட்டு வந்தேங்க ஒரு வீக்கு அப்படி போய்விட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ராஜஸ்தானு டெல்லி எல்லாம் சுற்றிப் பார்த்துட்டு வந்தேங்க இப்போ மஹாராஷ்ட்ராவில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாரு ஆக்ராவில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாரு ஏன்னால் எங்கள் ஆர்மியில் நான் பதினஞ்சு வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டனால எல்லோருமே தூரத்தில் இருக்கிறாங்க எல்லோர் நம்பரும் என் கிட்ட இருக்குது எல்லார் குரூப்பும் இருக்குது எப்பனாலிம் வராங்கா போகிறாங்க அவங்களும் நம்பளை கூப்பிட்றாங்க போய்விட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வர்றேங்க இப்போ இருந்தாலும் இப்போ வந்து யுபிக்கு போகலாம் அக்ராக்கு போகலாம் எல்லா இடத்துக்கும் என் ஃப்ரெண்டு கூப்பிட்றாங்க இப்போ போய்விட்டு தான் வந்துனுக்குறேங்க நாங்கள் அதுமாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை எல்லோருமே காண்டெக்டில் தான் இருக்கிறாங்க